ஆ ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே ஓகே மேம் இப்போ வந்து உங்களுக்கு வீடு வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் மேம் ஓவராலாக ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டா ஃபைவ் ஹன்ரெட் ஸ்கொயர் ஃபீட்டா சரி ஓகே மேம் இப்போ நார்மலாக பெயிண்டிங் வந்து பார்த்திங்க அப்படினா பர்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து பெயிண்டிங் வந்து பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணது எப்படி இருக்கு நமக்குத் தேவை நம்ம பர்ஸ்ட்டு வந்து பட்டி பாக்கிறதுனு சொல்வாங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அந்தமாதிரி பண்ணுறப்ப நீங்கள் என்ன கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி நம்மளுக்கு மெட்டீரியலில் காஸ்ட்டும் வந்து சேஞ்சஸ் ஆகும் மேம் நீங்கள் இப்போ வந்து ராயல் கலர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கனா அதுக்கு தகுந்தமாதிரி வரும் நார்மல் கலர் யூஸ் பண்ணுறீங்கனா அதுக்குத் தகுந்தமாதிரி ரேட்ஸ் வரும் மேம் மினிமமாக நீங்கள் அந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்க அப்படீனா வந்து மினிமம் வந்து பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் வரும் மேம் ஃபிப்டி தௌசண்ட் கிட்டே வரும் மேம் அது மினிமம் நீங்கள் பார்த்திங்க அப்படினா வந்து இது வரும் இன்னும் ஹையாக பார்த்திங்க அப்படினா நீங்கள் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குத் தகுந்தமாதிரி நமக்கு ரேட்டஸ் வந்து இன்கிரீசஸ் ஆகும் மேம் ஆ சரி ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம்